இந்தியாவில் தான் டூரிஸ்ட்டுக்கு பெஸ்ட் பிளேசா இருக்குதுன்னு நான் நினக்கிறேன் இந்தியாவில இல்லாத இடமே இல்லை இப்போது ஃபாரினர்ஸ் பார்த்திங்னா அதிகமாக இந்தியாவில தான் வந்து இறங்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸாக தான் இருக்காங்க இந்தியாவில இருக்க என்ன முக்கியமான இடோனு பார்த்திங்னா ஊட்டி ஊட்டி சொல்லலாம் ஊட்டியில வந்து பொட்டானிக்கல் காடன் அங்கெல்லாம் மே மாசம் ஏப்ரல் அந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்ல எவ்வளோ அழ எவ்வளோ ஃபிளார்ஸ்ஸை வச்சு என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாத்திலயும் சூப்பராக டெக்ரேட் பண்ணி வைப்பாங்க ஊட்டிக்கு ட்ரெயின் விடுறாங்க அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்றதுக்காகவே மக்கள் வந்து அதிகமாக ஊட்டியை விரும்புகிறாங்க அப்பறம் அங்கே இருக்கிற அந்த கிளைமெட் அவங்க அங்கே பார்க்குற இயற்க்கை காட்சிகள் அங்கே இருக்கிற ஃபால்ஸ் கேத்ரினா ஃபால்ஸ் அந்த மாதிரி மேட்டூர் டேம் அதெல்லாமே பார்க்குறதுக்காக அதிகமான மக்கள் வந்து ஊட்டியை லைக் பண்ணி வர்றாங்க அடுத்தது அடுத்தது பார்த்திங்கனா இங்கே ஆக்ராவில இருக்க தாஜ்மஹால் சொல்லலாம் தாஜுமஹாலை போய் பார்க்குணுன்னு நினைக்காத லவ்வர்ஸ்சே இருக்க மாட்டாங்க அங்கே கண்டிப்பாக போகணுன்னு நினச்சி ஒவ்வொரு லவ்வர்ஸும் அதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா மு மும்தாஜுக்காக எப்படிலாம் கட்டிருக்கார் பார்த்தியா ஷாஜகான் அப்படின்னு அப்படினுலாம் டயலாக் கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த தாஜ்மஹால் பளிங்கு கல்லால எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படிங்குற அழகை போய் பார்க்கணும் அப்படிங்குறக்காகவே அந்த தாஜூமஹாலை விரும்பி வர்ற பயணிகள் வந்து இருக்காங்க நம்ம இந்தியன்ஸே போய் அந்த தாஜுமஹாலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்க அப்போ எங்கே எங்கே இருந்தோ எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக வந்து அங்கே இறங்கி நான் பார்த்தியா லவ் சின்னத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக காட்டிட்டு இருப்பாங்க அடுத்தது பெஸ்ட் பிளேஸ்னால் இந்தியாவில பார்த்திங்னா மூணாரை சொல்லலாம் மூணார் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் அங்கே பார்க்குறக்கு அவ்வளோ இடங்கள் அற்புதமாக இருக்குது கேரளாவோட அந்த பச்சை பசுமையான நிறம் இடம் எல்லாமே அங்கே அதிகமாக இருக்கும் அப்புறோம் அங்கே போத்தி அங்கே போனால் ஜீப் ட்ராவல் ஜீப்ஸ் ட்ராவல் வந்து ரொம்பவும் சூப்பர் அங்கே எங்கள் எந்த ஊருக்கு போகணும்னாலுமே ஜீப்ல தான் போகணும் ஏன்னா பஸ் வசதி வந்து இல்லாத இடங்கள்ல வந்து ஜீப் ஜீப்பில் நல்லா ஈசியாக போயிடலாம் ஜீப் வந்து அங்கே இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி ஆட்டோ இருக்குமோ அங்கே அந்த ஜீப் தான் எங்கே போகணும்னாலுமே ஆளுக்கு இத்தனை அப்படினு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சிட்டு அந்த தி ஜீப்ல தான் கூட்டிட்டு போகிறாங்க அந்த ஜீப்ல போகிறதுக்காகவே அந்த மூணாரை ரொம்ப லைக் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் ஃபுட் எல்லாமே அங்கே நல்லா கிடைக்கிது அதுக்காக மூணாரை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க அந்த பிளேஸ்ல என்ன இருக்கோ இல்லையோ அங்கே இருக்க அந்த கிளைமெட் அந்த இயற்கை காட்சி அதை பார்க்கணும்ங்குறதுக்காகவே போகணும் இப்போது வந்து கொடைக்கானல் அதில் கொடை ஹில்ஸ் பிளேஸ் வந்து இந்தியாவில ரொம்ப அதிகமாக விரும்பப்படுது கொடைக்கானல் வால்பாறை அந்த மாதிரி இடத்த வந்து அதிகமாக லைக் பண்ணுறாங்க இப்போது கோயில்களுக்காக பா போகணும் அப்படினு பார்த்திங்கனா தஞ்சாவூர் மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அது எல்லாமே பார்க்குறாங்க இப்போது மேட்டுபாளையத்தில் பிளாக் தெண்டர் பிளாக்தெண்டருங்குறது ஒரு சூப்பரான பிளேஸ் அங்கே சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லா கேம்ஸும் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தண்ணியில விளையாடறதுன்னா அவ்வளோ ஒரு ஆசை அப்புறோம் ட்ரை கேம்ஸும் இருக்குது வாட்டர் கேம்ஸ் விளையாட முடியாதவங்க ட்ரை கேம்ஸ் விளையாண்டுக்குலாம் அவ்வளோ ஒரு நல்ல சூழல் வந்து இந்தியாவில சுற்றுலாத்தலங்கள்ல அமஞ்சிருக்குது